ஆ மேம் குட் மார்னிங் மேம் ஆ மேம் நம்ம மாலுக்கு வந்திருக்கீங்க மேம் இப்போது என்னென்ன பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கீங்க மேம் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கீங்க ஓகே மேம் மேம் நம்ம ஷாப்பில் வந்து மொபைல் இருக்குது பீயூட்டிஷன் ரிலேட்டட் இருக்குது மேம் நெயில் பாலீஷ் இருக்குது ட்ரெஸ்ஸஸ் இருக்குது ஷு இருக்குது லேப்டப் இருக்குது உங்களுக்கு எது வேணும் மேம் ஆ இருக்குது மேம் எந்த மாதிரி காஸ்மெட்டிக்ஸ் மேம் நீங்கள் பார்க்குறீங்க ஆ இருக்குது மேம் ஆலிவேரா ஜெல்லு இப்போது ஒரு டூ ஹண்ட்ரட் போட்டிருந்தோம் மேம் இப்போது வந்து நம்ம வந்து ஒன் தேர்ட்டிக்கு கொடுத்துட்டு இருக்கோம் ஃபார்ட்டி பர்சன்ட் டிஸ்கௌண்ட்டு நீங்கள் அது வாங்கிக்கோங்க மேம் ஆ ஓகே மேம் அப்போ ஆலிவேரா ஜெல்லு நம்ம பில் போட்டிருவா மேம் ஆ வேறு மேம் எலெக்ட்ரானிக்ஸ் இது பேக்கு இருக்குது மேம் நம்மக்கிட்ட ஆ ஓகே மேம் ஓகே தேங்க்யூ மேம்